ஹலோ ஆ ஆமாங்க நீங்கள் நித்யா மேம் தானே பேசிக்கிட்டிருக்கீங்க ம் எப்படி போயிக்கிட்ருக்குது உங் உங்கள் சென்டர் நேம் சொல்லு நல்லா தெளிவாக சொல்லுங்க ஓகே ஓகே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தது இப்போ அந்த சென்டர் வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ என்ன பா போய்க்கிட்ருக்குது என்னென்ன செஞ்சிக்கிட்டிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் தெளிவாக ம் ம் ம்

ம்ம் ஓகே ஓகே இப்போ வந்து இதுக்கு ஏஜ் லிமிட்டடுன்னு ஏதாச்சும் இருக்குதுங்களா பெய்டு க்ளாஸுங்களா ஃப்ரீ க்ளாஸ் போய்க்கிட்ருக்குதுங்களா

ம்

ம் ம் ம் ரொம்ப சந்தோசமா இருக்குது கேட்கறதுக்கே இந்த மாதிரி வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து உதவி செய்யுங்க நானும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு வந்து சொல்லுறோங்க நாங்கள்

ஓகே ஆ தேங்க்யூங்க ம் அடுத்தது என்ன